நான் வந்துட்டு ட்ராயிங் க்ளாஸுக்கு கண்டிப்பாக போயிருக்கேன் சின்ன வயசில் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு நம்ம ட்ராயிங்லாம் நல்லா பண்ணுன்னு போய் சேர்த்து விடுறது அதே இது ஸ்கூல்லேயும் சொல்லித் தந்தாங்க அப்போது நான் நிறையவே போய்விட்டு பார்ட்டிசிப்பேட் பண்ணி சின்ன வயசில் வந்துட்டு இந்த நேஷ்னல் ஃப்ளாக்லாம் வரைய சொல்லி போட்டிலாம் வைப்பாங்க அதிலலாம் வந்துட்டு நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஸோ அது வந்து நிறையா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்போ நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டது தான் பெரிய பெருசாகி நான் பயாலஜி அப்படிலாம் ஒரு க்ரூப் எடுத்து படிக்கிறப்போ ஹார்ட்டு கிட்னிலாம் வரைவோம் அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ அந்த அனுபவம் வந்துட்டு அந்த ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் நிறையா விஷயம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பெயிண்ட் பண்ணி வீட்டில் வந்துட்டு நிறையா வச்சுருக்கேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் கேட்பாங்க என்ட்ட தான் ட்ராயிங் பண்ண சொல்லி கொடுப்பாங்க ஸோ அது சின்ன வயசில் நான் கற்றுக்கிட்டது பெரு ரொம்ப வளர்ந்ததுக்கப்பறமும் எனக்கு நிறையாவே யூஸ் ஆச்சு